ஹலோ வணக்கம் வணக்கம் மீன் கடை காரவங்களா ஆமாம்ங்க மீன் இருக்குங்களா கில்ஸா கி கட்லா கட்லாவில் ஒரு அஞ்சு கிலோவும் கில்ஸாவில் ஒரு அஞ்சு கிலோவும் கொடுங்க ரேட் ரேட்டு என்ன ரேட்டு பார்த்து சொல்லுங்கள் கொஞ்ச க கொஞ்ச கொஞ்சம் கம்மி பண்ணிக்குங்க சரி சந்தோஷம் கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா சவுரியம் ஆமாம்ங்க ஆ சரிங்க நம்பரு எலங்காடு சபாபதி நடுத்தெரு ஆமாம்ங்க ஆமாம் கொஞ்சம் உயிராக பார்த்து கொடுத்து விடுங்க ம் சரி ரொம் பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன் ரொம்ப நன்றி நன் நன்றிங்க நன்றி